கிராமத்தில் உள்ளவங்ளுக்கு கேம்ஸ் விளையாடுறது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளது தான் ஏன்னால் கிராமப்புற மக்கள் வந்து உடல் அளவில் ரொம்பவே வலிமையாக இருப்பாங்க அதாவது அவங்க விவசாயம் பண்ணுறதே அவங்களுக்கு பெரிய உடல் வலிமை தரும் வெயிலில் விளையாண்டாங்க அப்படின்னா அந்த காலை வெயில் சுடுற வெயிலில் விளையான்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் டி சூரிய ஒளியிலேருந்து விட்டமின் டி கிடைக்கும் அது மாதிரி கிராமப்புறதிலேருந்து விளையாடுகிற மக்களை வந்து தேர்ந்தெடுத்து தேசிய அளவு விளையாட்டுகளில் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிராமப்புற மக்கள்கிட்ட இருக்குது அதனால கிராமப்புற மக்கள் எல்லா விளையாட்டுகள் விளையாடனு அப்படிங்குறது என்னோடய விருப்பமாக இருக்குது அவங்களுக்கு வந்து கிராமப்புற மக்களுக்கு விளையாட்டுங்கிற மூலமா உடல் வலிமை பெறும் மன வலிமை பெறும் தன்னால் முடியும் தான் ஒரு கிராமத்தில் உள்ள பையனால் உலக அளவில் கேம்ஸில் சாதிக்க முடியும் அப்படிங்குற ஒரு லெவலுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும்